விலங்குகள் கழிவு பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை வந்து உரமாக தயாரித்துட்டு செடிங்களுக்கு போடுவோம் செடிங்களுக்கு போடும் போது செடி வந்து நல்லா வளர்வதற்கு கொஞ்சம் பூச்செடியெல்லாம் நல்லா பூ கொடுக்கும் காய் செடியெல்லாம் நல்லா காய்க்கும் இது வந்து டெய்லி வந்து உரமாக தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இல்லாமல் இந்த மாட்டு சாணத்தை வந்து கோபர் கேஸ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அந்த கேஸினால் சமைப்பாங்க சமைத்து சமையல் செய்து சாப்பிடுவாங்க